எப்பொழுது ஒரு மனிதன் தம் உடலளவிலோ அல்லது மன அளவிலோ ஒரு புதிய மாற்றத்தை ஏற்க முடியாமல் போகின்றானோ அப்பொழுது அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அதாவது நான் இங்கு மன அழுத்தம் என்னும் குறிப்பிடுவது ஒரு மனிதன் எப்பொழுது வழக்கம் போல் இல்லாமல் வேற ஒரு புதிய மாற்றத்தை தன்னால் ஏற்று கொள்ள முடியாமல் போகிறதோ அப்பொழுது மன அழுத்தம் ஏற்படும் அதாவது இதன் விளைவாக அவன் அதிகமாக கோவம் அடைவான் அவனுடைய நடவடிக்கைகளில் வேறுபாடு தெரியும் அதிகமாக சோர்வு அடைவான் இவ்வாறு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு வேறுபாடுகள் ஏற்படும் இவை அனைத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நாம் யோகாவை செய்யலாம் ஏனென்றால் யோகா என்பது ஒரு ஒரு மனிதனின் மனதையும் உடலை உடலையும் ஒரு நிலைப்படுத்தி அவனை ஓர் அமைதியான பாதைக்கு எடுத்து செல்வதே யோகாவின் யோகாவின் பணியாகும் இதுபோல ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் மன அழுத்த கட்டுப்பாடை மீறுகிறானோ அவன் தன் எண்ணங்களை தான் எண்ணங்களை அதிகமாக சிதற விடுவான் அதைப்போல தான் என்ன செய்கிறோம் என்ற தன் நிலை அறியாமல் இருப்பான் எப்பொழுது ஒரு மனிதன் யோகாவை கற்று தன் நிலையை அறிகிறானோ அப்பொழுது அவன் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும்